நான் ஸ்கூல்லில் கல்லூரியில் படிக்கும் போது படம் நிறையா வரைவேன் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் வரைவேன் எல்லாரும் வந்து என்ன பாராட்டுவாங்கள் அப்போ சரி இதை போல் பாராட்டுறாங்கள் நம்ம இன்னும் நிறையா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிற்பக் கலைகள் வந்து தஞ்சாவூரில் இருக்குற சிற்பக்கலை ஓவியங்களை வந்து நான் வரைஞ்சேன் அது வந்து மிகவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாரும் வந்து பாராட்டுனாங்கள் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் சொல்ல சொல்ல அவங்க வந்துகிட்டு இன்னொருத்தவங்கள் வந்து எனக்கு இது வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எடுத்து வந்து கொடுப்பாங்கள் நான் அதை வரைஞ்சி கொடுப்பேன் அதுக்கு ஒரு தொழிலாவும் எனக்கு இப்போ மாறி இருக்குது